கோழிங்களை பாதுகாக்கறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து செட்டு அமைக்கணும் செட்டு அமைச்சுட்டு அதை சுற்றுரும் நெட்டுங்க கட்டணும் அந்த நெட்டுலாம் ஏன் கட்டுகிறோம்னா விஷ பூச்சிகள் தாக்காதவாறு நம்ம அதை பாத்துக்கணுன்னு பாதுகாக்கணும் அப்புறமா கோழிங்களுக்குத் தேவையான விட்டமின் நிறைந்த உணவுப் பொருட்களை அதுக்கு வழங்கணும் அப்புறம் அது இனப்பெருக்க காலத்தில் எந்த வகையான கோழியை நம்ம வளர்க்குறோமோ அந்த வகையான ஆண் கோழியை நம்ம வளர்க்க முயற்சிக்க வேண்டும் அப்போது தான் அது இனப்பெருக்க காலத்தில் அது இடும் முட்டையை நம்ம குளிரான பிரதேசத்தில் இடாமல் ஹீட்டான வெப்பம் உள்ள இடத்தில் வைத்து அதை அடைகாக்க நாம் உதவி செய்ய வேண்டும் தொடர்ந்து இருவத்தோரு நாட்கள் அது குஞ்சு பொரித்தவுடன் அந்த குஞ்சுகளை பத்திரமாக பாதுகாக்க நாம் அதற்கு நல்ல ஒ ஒரு இடத்தை தேர்வு செய்து குஞ்சுகளை அப்புறப்படுத்தி அதுக்குத் தேவையான உணவுகள் நீர்கள் அது சாண கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு இடமும் ஒதுக்கி துாய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் குஞ்சுகளை அங்கே துாய்மையாக பராமரித்து வந்தால் அந்த குஞ்சுகள் நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக வளர்கிறதோ அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்து திருக்க சுழற்சியான முறையில் இனப்பெருக்கம் செய்ய உதவி செய்ய நமக்கு உதவும்